ஹலோ அம்மன் மெஸ்சுங்களா அண்ணா நான் கார்த்திகா பேசுகிறேங்ணா இதுக்கு முன்னாடி பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராங்ணா வேணுங்க அதோட நீங்கள் பிரியாணியோட எங்களுக்கு வந்து கேக்குங்கணா ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்ப முடியுங்களா ஓகேங்கண்ணா அது என்ன ரேட் வருங்க என்னென்ன ரேட்ல இருக்குங்கணா ஐஸ்கிரீம் என்ன ஃபிளேவர்ல இருக்குது ஓகேங்கணா ஓகே எனக்கு வெண்ணிலா பிடிக்குங்ணா ஓகேங்க வெண்ணிலா அனுப்புச்சுவிட்ருங்க கூல் ட்ரிங்க்ஸ் எதாகருந்தாலும் ஓகேங்கணா ஓகேங்கணா ஓகேங்க